ஃபர்ஸ்டுலாம் வந்து போலியோவால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து பாதிக்க பட்டாங்க ஆனால் இப்போலாம் யாரும் அந்தளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் யாருமே பாதிக்கப்படுறது இல்லை ஏன்னால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய விழிப்புணர்வுலாம் வந்து இந்த போலியோக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னால் ஒருஒரு கிராமத்துலேம் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது அதனால எல்லா பேரன்ட்சும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைக்கு போய் அங்கே போலியோ சொட்டு மருந்து வந்து போடுகிறாங்க ஒரு வேலை அங்கே போடா முடியலைன்னா ஸ்கூலுக்கே வந்து போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் வராங்க அதனால வந்து எல்லோரும் கரெக்ட்டாக போலியோ சொட்டு மருந்து போடுகிறதுனால யாருமே வந்து அந்தளவுக்கு போலியோவால் பாதிக்கப்படலை இப்போ ஒரு வேலை அவங்க வெளியே ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க அங்கே கூட போயிட்டு அந்த சொட்டு மருந்து போடலாம் நீங்கள் ஏன் வெளி ஊருக்கு வந்து போடுறிங்க அப்புடிலாம் யாரும் கேட்காம அங்கேயும் வந்து அவங்க சொட்டு மருந்து வந்து போடுகிறாங்க அதனால வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து போலியோவால் பாதிக்கப்படுறது இல்லை